நான் கிராமப்புறத்தில் இருப்பதால் நான் காலை காலையில் தினமும் ஏரிக்குச் சென்று குளி குளித்து வருவேன் அப்பொழுதே என் நீச்சல் பயிற்சிகளையும் முடித்துவிடுவேன் முடித்துவிடுவேன் பள்ளி மற்றும் வேலையை முடித்துவிட்டு நேரம் இருந்தால் மறுபடியும் நீச்சல் குளமோ ஏரியோ எங்கேயோ சென்று நான் மறுபடியும் எனது நீச்சல் பயிற்சியினை தொடர்வேன் இதனால் எனக்குப் பள்ளி மற்றும் வேலை தடைபடவில்லை நான் சிறப்பாக எனது நீச்சல் பயிற்சியை மேற்கொள்கிறேன் இதற்காக நான் தினமும் எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு மணி நேரம் ஆகும் ஏனென்றால் நான் இரண்டு மணி நேரமாவது பயிற்சி மேற்கொண்டால் தான் நான் எனது இலக்கை அடைய முடியும் அதனால் எங்கள் பள்ளியின் அருகிலேயே ஒரு நீர் நிலை உள்ளது நான் பள்ளியின் இடைவேளையிலும் சென்று அங்கு நீச்சல் பயிற்சியினை மேற்கொள்வேன்